ஹலோ சார் நீங்கள் டெலிவரி பாயா நாங்கள் வந்து ஒரு ப்ரோடக்ட் ஆர்ட்ரு பண்ணிணோம் அந்த ப்ரோடக்ட்டு வந்து வேறு அட்ரஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் அதனால நாங்கள் சொல்கிறோம் அந்த அட்ரஸு அந்த அட்ரஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்சு பண்ணிட்டு அந்த அட்ரஸுக்கு வந்து அந்த ப்ரோடக்ட் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக் கொடுக்கணும் அப்படி பண்ணிக் கொடுத்தீங்னா தான் வேறு அட்ரஸுக்கு போய் ரீச் ஆகும் இப்போ வந்து பழைய அட்ரஸில் வந்து எங்களுக்கு அந்த அட்ரஸுக்குப் பழைய அட்ரஸ் இருக்கிற வீட்டில் வந்து நாங்கள் யாரும் இல்லை நாங்கள் வந்து வீடு வந்து வேறு இடத்துக்கு சிஃப்ட் பண்ணிட்டோம் அதனால நீங்கள் அங்கே போனீங்கன்னால் வீடு வந்து லாக்காக தான் இருக்கும் அதனால நீங்கள் நாங்கள் ஒரு அட்ரஸ் கொடுக்கறோம் அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரோடக்ட்டை வந்து டெலிவரி டெலிவரி பண்ணுங்க அப்படி டெலிவ அப்படி டெலிவரி பண்ணிணா தான் நீங்கள் அந்த ப்ரோடக்ட்டு வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அர்ஜெண்டான ஒரு ப்ரோடக்ட்டு தான் நாங்கள் எப்போயுமே ஆர்ட்ரு பண்ணுவோங்க அதனால நீங்கள் வந்து அந்த ப்ரோடக்ட்டுக்கான அந்த ப்ரோடக்ட்டு ரேட் பிரைஸெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கேஷ் வாங்கிக்கோங்க ஒரு ப்ராப்லம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து அந்த அட்ரஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க எங்களுக்கு வந்து ஃப்லிப்கார்டில் வந்து அந்த அட்ரஸை சேஞ்சு பண்ண முடியல நாங்களும் எவ்வளோவோ ட்ரை பண்ணிணோம் இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் அங்கே வந்து வாங்கிக்கிறோம் மற்றபடி ஒரு ப்ராப்லம் இல்லைங்க சார் நீங்கள் வந்து எப்படியா ஒன்று அட்ரஸை மட்டும் மாற்றி சொல்லணும் இப்போ வந்து வந்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போ வந்துட்ருக்கீங்கன்னா வந்துட்டு அங்கே ஒரு கோயிலிருக்கும் அந்த கோயில்லிருந்தே கீழே லெஃப்டில் திரும்பி கீழே வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு தண்ணி டேங்க் இருக்கும் அந்த தண்ணி டேங்க்லிருந்து லெஃப்ட் சைடில் வந்தால் பழைய வீடு திரும்பியும் அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சிட்டி இருக்கும் அந்த சிட்டிலிருந்து உள்ளே அந்த ரோடு போகும் அந்த ரோடுலிருந்து உள்ளே போய் ரைட்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு அச்சு பேக்ஸுனு ஒரு பேக்ஸ் இருக்கும் அந்த பேக்ஸ்லிருந்து லெஃப்ட் சைடில் உள்ளே வந்து ஒர் ரோடு போகுங்க சார் அந்த ரோடில் வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டே இருந்தீங்கன்னால் அங்கே வந்து ஜிபி சில்க்ஸுனு ஒரு சில்க்ஸ் இருக்கும் அந்த ஜிபி சில்க்ஸுலிருந்து லெஃப்ட் சைடு ஓ ஜிபி சில்க்ஸ் ஆப்போசிட்டில் வந்து ஒரு சொசைட்டி இருக்கும் அந்த சொசைட்டிக்கு பக்கத்தில் ஒரு ரோடு உள்ளே போகும் அந்த ரோட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னால் தேர்டு வீடு எங்கள் வீடுதாங்க சார் அந்த வீட்டில் வந்து நீங்கள் நீங்கள் நாங்கள் ஆர்ட்ரு பண்ண ப்ரோடக்ட்லாம் அந்த அட்ரஸ் இல்லாமல் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சேஞ்சு பண்ணிக் கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த உங்களுக்கு அதுக்காக தான் இந்த நம்பருக்கு வந்து நான் கால் பண்ணிணேன் அதனால நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ரோடக்ட் வரும்போது நீங்கள் அந்த அட்ரஸுக்கு வந்து டெலிவரி பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நீங்கள் டெலிவரி பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸுக்கு பழைய அட்ரஸுக்கு நீங்கள் போயி டெலிவரி போய் போட போனீங்கன்னால் அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அதனால தான் உங்கள் நீங்க தான் எப்போயுமே டெலிவரி பாயாக வரீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்து நான் வந்து இந்த அட்ரஸை வந்து உங்களுக்கு சொன்னேன் அதனால நீங்கள் எப்போயுமே வந்தீங்கன்னால் இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு இந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த நாங்கள் இப்போ கொடுத்த அட்ரஸுலையும் யாரும் வீட்டில் இல்லைன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெரியவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க கேஷ் வந்து நாங்கள் வந்து ஜிபேயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்றோம் அப்படி ஜிபேவியும் நீங்கள் நாட் அலோடு சொன்னீங்கன்னால் நீங்கள் எங்கே வர சொல்றீங்களோ நாங்கள் அங்கே வந்து கொடுத்துறோங்க சார் தேங்க்யூ